கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுகாதார வசதிகள் வந்துட்டு நல்லாவே பண்ணி தராங்கங்க இந்த மருத்துவமனை வசதியெலாம் நல்லாயிருக்கு இப்போ ரீசென்ட்டாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் கூட கட்டியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று ஓப்பனாச்சு அது பக்கத்தில் போல்பள்ளியில் ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனையும் நல்ல பெரிசா எல்லா வசதிகளோடு கட்டி கொடுத்திருக்காங்கங்க